தனியார் துறைக்கும் அரசு துறைக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னால் நிலையான வேலைவாய்ப்பு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு தனியார் துறையில் நிலையான வேலை வேலைவாய்ப்பு இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் அரசு துறையில் வந்து நம்மளோடய வேலை வந்து நிரந்தரமாக இருக்கும் அதே மாதிரி வருமானமும் நிரந்தரமான வருமானம் இருக்கும் தனியார் துறையில் அப்படி சொல்ல முடியாது தனியார் துறையில் லாபம் கம்மியாக இருக்கும் அரசு துறையில் லாபம் அதிகமாக இருக்கும் ரெண்டுலேயுமே நம்ம கட்டுற வரிப்பணம் வந்து சரியாக மக்களுக்கு இப்போது பயன்படுகிறதா என்பது வந்து அரசியல்வாதிகளும் கவுர்மெண்ட் அதிகாரிகளும் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ இருக்கிற பாமர மக்கள் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்க மாட்டிங்கிறாங்க நினைக்கிறது இல்லை அதுக்கான நேரமும் இல்லை அதுதான் உண்மை